தருமபுரி மாவட்டத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும் சில உள்ளூர் தொண்டு நிறுவனங்கள் இருக்கிறார்கள் இருந்தாலும் அவர்கள் பற்றி நமக்கு அவ்வளோ ஒன்றும் தெரியாது இருந்தாலும் அனைத்து தொண்டு நிறுவனங்களும் நல்ல தொழில் அம்சத்தை ஆதரிக்க வேண்டும் சமயத்திற்கு நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடாது நேர்மறையான சிந்தனைகளோடு இருக்க வேண்டும் வீடற்ற குடும்பங்களின் எண்ணிக்கையை சரி பார்த்து சமுதாய மக்கள் முன்னேற அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டத்தில் ஏற்படுத்த வேண்டும்